ஹலோ ஹலோ கேப் டிரைவரா ஆ கல்லணை டேம்முக்குப் போகணும் ஸ்ரீரங்கம் அவ்வளோ தான் அவ்வளோ தான் ரெண்டு இது எ எவ்வளோ கேட்பீங்க வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி கூட்டிகிட்டுப் போகணும் அப்படியா வ ஓகே ஓகே குறைக்க மாட்டீங்களா அப்படியா சரி சரி நைட் ஒரு நையன் ஓ கிளாக்

ஆ ஆமாம் நாளைக்கு நாளைக்கு ஆ ஆ ஆமாம் ஆ சரி சரி